நிறைய சவாரி உபகர்ண உபகரணங்கள் வந்து எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அதில் பார்த்தோன்னா பைக் ரைடு கார் ரைடு ஜீப் ரைடு அப்புறம் ஹார்ஸ் ரைடு அந்தமாதிரி நிறைய இருக்கும் ஹார்ஸ் ரைடு வந்து இப்போ சென்னையில வந்து மெரினா பீசில் வந்து நான் பார்த்துருக்கேன் அது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குதிரை மேலே வந்து குழந்தைகள் இல்லை யார் யாருக்கு ஆசையோ அவங்கள வந்து அதில் உட்கார வச்சு அந்த குதிரையை வந்து வேகமாக போகாமலும் மெல்லமாக போகாமலும் ஒரு மீடியம் ரே மீடியம் இதில் வந்து அந்த ரைடு வந்து நடத்தப்படுது அது வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அதேமாதிரி வந்து யானை மேல் உட்காந்து சவாரி செய்வது அதுவுமே வந்து நானும் அதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் அதேமாதிரி தான் குதிரை மேலே உட்கார வைக்கின்ற மாதிரி யானை மேலே உட்கார வச்சு நடை அந்த யானை வந்து நடந்து வந்து கூட்டிகிட்டு போகும் அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பைக் ரைடு அப்படின்றது வந்து பைக்கு அது ஒரு எ மிஷின் அது வந்து ஒரு அது பின்னாடி வந்து உட்கார வச்சு அவங்க கூட்டிகிட்டு போவாங்கள் இப்போ வந்து கார் ரைடு இருக்கும் கார் ரைடுன்றதுக்கு வந்து இந்த ஒரு அது வந்து ஃபோர் வெஹிக்கள் அது வந்து அதிலையும் வந்து யூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போறாங்கள் அப்புறம் வந்து ஜீப் ரைடுன்றது வந்து மலைகள்ல போறதுக்கும் இந்த கேரளாவில மூணாறு அந்தமாதிரி இடத்துல வந்து காரு வந்து போக முடியாது ஜீப்பு தான் வந்து போக முடியும் அப்படி இருக்கிறப்ப அந்த ஜீப் ரைடுமே நான் அப்போ போயிருக்கேன் கேரளா போனப்போ போயிருக்கேன் அதுவும் வந்து ரொம்ப வந்து அது எப்படி ஒரு ஒரு சவு சவாரி வந்து அப்படி இருக்கும்னு வந்து நான் பார்த்ததில்ல இப்போ வந்து ஹார்ஸு ரைடு பைக் ரைடை காட்டிலும் ஜீப் ரைடு வந்து ரொம்பவே வந்து அட்வென்ச்சராக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்